நாங்கள் வந்து டிரெயினில் வந்து ரொம்ப லாங்காக திருப்பதிலாம் போய்ருக்கோம் நான் டெய்லியும் காலேஜ் கூட டிரெயினில் தான் போகிறேன் ஒரு டிரெயினில் வந்து ஒரு பெட்டியில் ஒரு பெட்டியில் வந்து ஒரு தேர்ட்டி பீப்புள்ஸ் தேர்ட்டி பீப்புள்ஸ் வந்து அதில் வந்து உக்காரலாம் மற்றவங்கெல்லாம் டோர் கிட்டே வந்து நின்னுக்கலாம் அப்புறம் பாக்ஸ் வந்து கண்டைனர் பாக்ஸ் வந்து ஒரு டென் டென் பாக்ஸ் இருக்கும் டிராக் வந்து கோயம்புத்தூரில் வந்து நிறையா இருக்கு அதனால சென்னை போகிற டிரெயின் அந்த மாதிரி நிறைய இருக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் லாங் டிராவல் பண்ணது வந்து ஆந்திராவுக்கு தான் போனோம் அந்த ஆந்திராவில் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு இன்ஜின் வந்து முன்னாடி ரொம்ப இன்ஜின்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு டிரெயின் பார்த்தாலே பயமாக இருந்துச்சு ரொம்ப சவுண்ட் வரும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து டிரெயினில் போகறதுக்கு வந்து ரொம்ப பழகிடுச்சு அதனால பஸ்ஸில் போகிறதுக்கு பிடிக்கிறது இல்லை ட்ரெயினில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு